மேடம் எங் நாங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான சாமானை வாங்கலாம்னு வந்திருக்கோம் இந் டைனிங் டேபிளு சேரு அப்புறம் இந்த மரம் கதவு இந்தமாதிரி இருக்குது இல்லைங்களா பர்னீச்சர்ஸ் அந்தமாதிரி ஆ அந்த அதெல்லாம் வேணுங்க மேடம் நல்லாருக் இங்கே நல்லாயிருக்குதுனு சொன்னாங்க எங்களுக்கு தேக்கில் செய்யப்பட்டது வேணும் இருக்குதுங்களா திவானா சோபா செட்டு இந்தமாதிரி மரத்திலானது வேணும் ஆ சரிங்க மேடம்

ஓகே மேடம் ஆ ஓகேங்க மேடம் இந்த இந்த டைனிங் டேபிள் நல்லா இருக்குது இது எவ்வளோ காஸ்ட் வருது ஏங்க மேடம் இது இவ்வளோ அமௌண்ட்டாக இருக்குது டிஸ்கவுண்டெலாம் எதுவும் இல்லைங்களா ஆ சரிங்க மேடம் இது நல்லா இருக்குது எனக்கு இந்த டைனிங் டேபிள் எனக்கு கொடுங்க எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லி கொடுங்க எனக்கு டெலிவரி நீங்கள் டோர் டெலிவரி ஏதாவது பண்ணுறீங்களா ஆ ஓகேங்க மேடம் கொஞ்சம் இது பில் போட்டு சொல்லுங்க எனக்கு டோர் டெலிவரி அட்ரஸ் கொடுத்துட்டு போகிறேன் அந்த அட்ரஸ்சுக்கு எனக்கு இறக்கிடுங்க மேடம் ஆ ஓகேங்க மேடம் ரொம்ப தேங்க்ஸ்